எங்கள் வீட்டுப் பக்கத்தில் கூடோ ஒரு அங்கிள் வந்து தினைக்கும் குடிச்சுட்டு வந்து அவங்கள் வீட்டில் வந்து தகராறு பண்ணுவார் தகராறு பண்ணும் போது பாவம் எல்லோரையும் போட்டு அடிப்பார் அவங்க பாவம் கத்துவாங்க அழுவாங்க அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார் கையில் எது கிடைக்குதோ தூக்கிப் போட்டு அடிப்பார் தூக்கிப் போட்டு அடிச்சு ஒரு நாள் ஒரு ஒரு ஒரு நாளைக்கு மண்டையே உடஞ்சிச்சி ஒருவாட்டி தினைக்கும் குடிச்சுட்டு வர்றதுனால இந்த மாரி சண்டை நடக்குது அதனாலே என்ன பண்ணிணாங்க அவங்க இனிமேல் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அமைதியாக இருந்தாங்க கொஞ்சம் நாள் தலைமறைவாக இருந்தாங்க அப்புறமேட்டு பார்த்தா இன்னொரு நாள் குடித்து குடித்திட்டு வந்துட்டு அவங்க பிள்ளைங்களெலாம் போட்டு அடிக்கிறாங்க அவங்களாலே படிக்கவும் முடில்ல எழுதவும் முடில்ல எதுவும் பண்ண முடில்ல அன்னை அப்போது நினைச்சாங்க அவங்க போயிட்டு இனிமேல் யாரையாவது கூட்டினு வந்தால் தான் வேலையாகும் அப்படின்ட்டு பஞ்சாயத்தை கூட்டினாங்க அப்போயும் அவர் வந்து சரிப்பட்டு வர்லை குடிச்சுன்னே தான் இருந்தார் அப்புறமேட்டு பஞ்சாயத்து ஆளுங்கள் என்ன பண்ணிணாங்க பெரிய பெரிய ஆளுங்களல்லால் கூட்டினு வந்து இந்தமாதிரி நிறுத்தி அட்வைஸ் பண்ணிணாங்க நீ இந்த மாதிரில்லா பண்ணவே கூடாதுப்பா இதெல்லாம் தப்புப்பா இந்த மாதிரில்லா பண்ணக் கூடாதுன்ட்டு அட்வைஸ் பண்ணிணாங்க அப்போயும் அவர் இது பண்ணலை கண்டுக்கலை அப்புறமேட்டு எப்படி எப்படியோ கெஞ்சி கெஞ்சிப் பார்த்ததுக்கு இனிமேல் இப்படிலாம் பண்ணக் கூடாதுப்பா இந்த மாதிரில்லா பண்ணிணா உன் ஒய்ஃப் எப்படிதான்ப்பா உன்கூட இருப்பாள் அவங்கல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னுவே சரி இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு திருந்தி இப்போது வந்து இரநூறு முந்நூறுபாய் கொடுக்க வேண்டிய இதில் குடுக்க கொடுத்துன்னு இருந்தவர் இப்போது ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி கொடுக்கிறாரு குடின்றது குடிக்காதீங்க குடிச்சு சீரழியாதீங்கள் அசிங்கமாக இருக்குது யாரும் குடிச்சு சீரழியாதீங்க இப்போது வந்து அவங்க வீட்டில் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்காங்க நல்லா ஜாலியாக இருக்காங்க பசங்களெலாம் நல்லா படிக்கிறாங்க எல்லாம் அழகாக சூப்பராக படிக்கிறாங்க